எங்கள் வீட்டில் வந்து மல்லிக்கொடி இருக்குது அவரைக்கொடி பூசணிக்கொடி அப்புறம் செம்பருத்தி செடி தூதுவளை செடி துளசி செடி கற்றாழை செடி இது எல்லாம் இருக்குது அது வந்து நல்லா பார்த்து பார்த்து வளர்க்குணும் அப்புறம் துளசி கற்றாழை இது எல்லாம் வந்து சளியை எடுக்கிறதுக்கும் இரும்மல்லருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது அதுவும் இல்லாமல் நம்ம குளிர்காலம் இருக்குது இல்லை வெயில் காலத்தில் வந்து உடம்பு சரி இல்லாமல் போகுது அப்படின்ட்றப்ப சுடு தண்ணியில் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் மல்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தலையில் பூ வச்சிக்கிறதுக்காக மல்லி செடி வச்சிருக்கோம் அவரக்கொடி எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டிலேயே வளர்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்றப்ப அது வந்து ரொம்ப இயற்கையான முறையில் இருக்கும் இல்லையா எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் அதனால அவரைக்கொடி வளர்க்குறோம் பூசணி கொடியில் இன்னும் நிறைய டிஃபரெண்ட் நிறையா சத்துக்கள் இருக்குது அதனால் பூசணியும் வளர்க்குறோம் பூசணியில் வந்து ரொம்ப நிறைய சத்துக்கள் விட்டமின்கள்லாம் இருக்குதுன் சொல்கிறோம் அதே மாதிரி பூசணி செடி வந்து படர்ந்தே இருக்கிறதுனால அது வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் போடுறது பயமாக தான் இருக்கும் இருந்தாலும் அடிக்கடி சுத்தம்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்றதுனால அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு நல்லா இருக்கும் நன்றி